ஒரு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணு ஏழு லட்சத்தி எண்பதாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு அஞ்சு லட்சத்தி எழுவத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு நாலு லட்சத்தி முப்பத்ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒம்பது லட்சத்தி தொண்ணூத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம்